மாட்டு வண்டியெலாம் இப்போது இப்போ கிடையாது இப்போ வந்து ட்ரெயின் இருக்குது ஆனால் பஸ்ஸில் போனாலும் அதிகமாக பைசா சொல்கிறாங்க ஆட்டோவும் இங்கேருந்து ஒரு ஒரு அரை கிலோ மீட்டரு போனாலும் நூறுபா கேட்குறாங்க அப்புறம் இந்த அதுக்கு அப்புறம் எனக்கு வ ட்ரெயினில் போனாலும் ட்ரெயின் டிக்கெட்டு கம்மி தான் ட்ரெயினில் க போகணுன்னு தான் ஆசைப்படுவேன் ஆனால் அது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அங்கே போகணும் இங்கே போகணும் நல்ல ச இது அந்த ட்ரெயினில் போனா ஆசைப்படுவேன் ஆனால் அது கம்மி தான் ஆனால் இந்த பஸ்ஸு விலையெல்லாம் ரொம்ப கூட்டி வச்சுருக்காங்க அது மாதிரி ஆட்டோலேயும் கூட்டி வச்சுருக்காங்க